கிராமத்தில் விளையாடுறதுனால நாங்கள் எங்களுக்கு ஸ்வெட் ஆகுது ஸ்வெட் ஆகுறதனால எங்களுக்கெல்லாம் எனெர்ஜியெல்லாம் குறையுது ஒரு நாலு பேர்த்தை பார்க்குறோம் நாலு பேர்த்தை பார்க்கறனால அவங்க மூலயமா எங்களுக்கு நிறைய கான்டெக்ட் கிடைக்குது கான்டெக்ட் கிடச்சனால நாங்கள் ஒரு நாலு விஷயத்த தெரிஞ்சிக்கிறோம் தெரிஞ்சிக்கிறனால கவர்மெண்ட் வேலை அதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டால எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கெடச்சா நாங்கள் இந்தியா லெவல்ல விளையாடுறக்கூட வாய்ப்பிருக்குது அதுக்கப்றம் நாலு பேர்கிட்ட எங்களுக்கு சொல்கிறனால நல்லா அட்வைஸ்லாம் கிடைக்குது அதுக்கப்பறம் நாங்கள் சில பேர்த்த சந்திக்கிறதனால எங்களுக்கு நல்ல நல்ல நன்மைகள் தீமைகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிக்கிறோம்